புதிய தறைமுறையில் வந்து மதவாதிகள் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போல்லாம் ரொம்ப மாறிடுச்சுல முன்னாடி வந்து இந்த மதத்துக்காரவங்கள்ட்ட பேசக்கூடாது அந்த மதத்துட்காரங்க வீட்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இப்போது ஆனால் அப்படி இல்லை ரொம்ப மாறிடுச்சு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படில்லாம் இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம நாடு வந்து மூன்று மதம் கொண்ட நாடு எல்லோருமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மதத்துக்காரவங்க வந்து ரொம்ப அதையே பிடிச்சிட்டு வாழ்ந்தவங்க அதையே பிடிச்சிட்டு செத்தும் போய்விட்டாங்க இங்கே இருக் இப்போ இருக்கறவுங்க வந்து ரொம்ப மாறிட்டாங்க அது ரொம்ப நல்லது நம்ம நாட்டுக்கு